கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ துணி கடை இருக்குது நிறையா தொழில் நிறுவனங்கள் இருக்குது பூட்டு கடை இருக்குது உர கடை இருக்குது விவசாய பொருட்கள் விற்கிற கடை இருக்குது அப்புறம் பார்த்தீங்கனா தொழில் நிறுவனங்கள் இருக்குது உற்பத்தி இடம் இருக்குது அப்புறம் கம்பெனினு பார்த்தீங்கனா இங்கே ஆட்டோ ஆட்டோ ஷோ ரூம்மு பைக் ஷோ ரூமெலாம் நிறையா இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அப்புறம் வாட்டர் கம்பெனி டாக்டர் வாட்டர் கம்பெனிங்கள் இருக்குது ஃபேக்ட்ரி இந்த கம்பெனிகள் இருக்குது ஜவுளி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சூப்பர் மார்கெட்டு ஹப்பர் மாலு நிறையா மால் இருக்குது அங்கே போய் பொருட்கள் வாங்கிக்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிக விவசாய உற்பத்தி பொருட்கள் உரங்கள் எல்லாமே கிடைக்கும் மாட்டுக்கு தேவையான தீவன உற்பத்தி நிறுவனம் இருக்குது